எங்கள் கிராமத்தை பொறுத்தை வரையும் அவங்கவுங்க வீட்டு சாக்கடை சுத்தமாக தான் இருக்குது ஆனால் சாலையோரம் இருக்கிற சாக்கடையில் நோய்கள் வந்து பரவுது அதனால் எங்க கிராமத்தில் நிறையாப் பேர் நோய்வாய்படுறாங்க அதனால் என்ன தான் இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டு சாக்கடையை சுத்தமாக வச்சுருந்தாலும் யாரும் சாலையோரம் இருக்கிற சாக்கடையை சுத்தம் பண்ணமாட்டாங்க இதை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் அரசு தான் முடிவெடுக்கணும் அதற்கு துப்புரவு பணியாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும்